இப்போ பார்த்தோம்னா வேலையில் வந்து நான் வந்து ஒரு கம்பெனியில் வந்து வேலையில் இருக்கேன் அந்த கம்பெனியில் வந்து முதல்ல வந்து சும்மா சிம்பிளாகதான் போய் சேர்ந்தேன் அந்த தோட்டத்தில் வந்து வேலை அதான் புல் பிடுங்கறது களை வெட்டுறது அப்படிதான் போயிட்டிருந்தேன் அப்புறம் நாள்பட நாள்பட அங்கே உள்ளவங்க வந்து நான் வேலை செய்யறத பார்த்துட்டு பரவாயில்லிங்க நீங்கள் நல்லா வேலை செய்யறீங்கன்னு பாராட்டினாங்க பாராட்டிட்டு அப்புறம் அடுத்த கேட்டகிரி வந்து என்ன பண்ணிணாங்கன்னா அந்த பைப்லைன் குடி தண்ணீர் மற்ற பிரச்சினைகள் இதை வந்து கொடுத்தாங்க அதை வந்து நான் பார்த்துட்டுருந்தேன் அதெல்லாம் பைப் ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா போடுவேன் மோட்டார் ஏதாவது எடுக்கலேன்னா அதெல்லாம் பார்ப்பேன் அதெல்லாம் பார்த்து எலெக்ட்ரிக்கல் பிரச்சினைகள் ஏதாச்சும் இருந்ததுன்னாகோட நா ஃபஸ்ட்எய்ட் என்ன பண்ணணுமோ அதை பண்ணி அப்போதைக்கு வந்து அந்த குறைகளை வந்து நான் தீர்த்து விட்டுருவேன் தண்ணி வந்து ஃபுல் பண்ணி விட்டுருவேன் அதேமாதிரி வந்து வேறு வேலை கூடுதலாக வந்து கொடுத்தாங்க அந்த வேலையும் நான் வந்து பார்த்துட்ருப்பேன் மற்றபடிக்கு வேலை என்னென்ன அந்த ஒயிட் வாஷெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணக்குள்ள எது எதுக்கு என்னென்ன கலர் கொடுக்கணும் எப்படி எப்படி பண்ணணும்னு சொல்லி அவங்க நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதை நான் பார்த்து இது இதுக்கு இன்ன கலர் இப்படி கொடுத்தா இது நல்லா இருக்கும்ன்னு சொல்லி நான் பண்ணி அந்த கலரில் வந்து பெயிண்டில் வச்சு அது வேலை வாங்குவேன் அதை வந்து பார்த்துட்டு மேனேஜருங்க வந்து பார்த்தாலுமே பரவாயில்லங்க நீங்க நல்லா பண்ணியிருக்கிறீங்க இது வந்து இன்னும் உங்களுக்கு நல்லா ஒரு இதாக இருக்குது என்னா முன்னாடி பெயிண்டிங் தொழிலில் இருந்தீங்களாம்பாங்க இல்லைங்க சார் நான் முதல் புடிச்சு நமக்கு ஒரு அனுபவத்தில் வரது தான் இது அனுபவத்தினுடைய ஒரு திறமைதான் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்புறம் பைப்லைன் எல்லாம் வேலை செய்யுறீங்களா பைப்லைன் டேமேஜ் ஆனால் நல்லா கரெக்ட் பண்றீங்களாண்ணா அது தெரியும் ஆல்ரெடி தெரியும் சார் நான் அந்த வீட்டில் இருந்தே நான் பண்ணிகிட்டு இருந்திருக்கறேன் அது கூட பண்ணுவேன் எலெக்ட்ரிக்கல் ஒர்க் அதாவது மே மேஜர் பண்ண முடியாது மைனர் என்னவோ மைனரை பார்த்து அதை வேணா நான் பண்ணிக் கொடுப்பேன் அது பண்ணோம்னா சரி வந்து அப்போதைக்கு ஃபஸ்ட்எய்ட் என்னவோ அதை நான் வந்து செஞ்சுக் கொடுத்துடுவேன்